மே ஐ கம்மின் மேம் எஸ் மேம் ஓகே மேம் ஆர் அறிவுச்செல்வன் மேம் என் டீம் எஸ் மேம் ம் மேம் ஓகே மேம் ஆர்எல்ஸ் டென் இயர்ஸாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேம் என் டீமில் வந்து நான் சேரும்போது ஃபை மெம்பெர்ஸ்தான் இருந்தாங்க இப்போ என் டீமில் வந்து ஹண்ட்ரட் பேர்ஸ் இருக்காங்க நா கிளைண்ட் கிட்டே நல்லா ஜாலியாக பேசி கிளைண்ட்டெலாம் முடிச்சிட்டிருக்கேன் மேம் ஓகே மேடம் ஓகே நான் அதெலாம் எடுத்துக்கலை மேம் நான் வெளில எங்கேயும் போறதுல்லை வீட்டில்தான் வீட்டில் இல்லை ஆஃபிஸ் அந்த மட்டுதான் மேம் ஒர்க் ஒர்க் ஹார்ட் ஒர்க்லேயே இருக்கேன் மேம் பஞ்ச்வாலிட்டிதான் மேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஞ்ச்வாலிட்டிதான் மேம் அடுத்ததுதான் நெக்ஸ்ட் கரெக்ட்டா கா ஓகே மேம் ஓகே மேம் மேம் சரி மேம் சரி மேம் சரி பெஸ்ட்டாக பண்ணுறேன் மேம் இன்னும் இல்லை மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்